யோகா என்பது சமஸ்கிரதம் மொழியிலிருந்து தோன்றிய வார்த்தையாகும் இதற்கு ஒன்றிணைத்தல் அல்லது ஒன்றுசேர்த்தல் என்பது பொருள் அதாவது யோகா என்ற விஷயம் வந்து மனிதனை இயற்கையோடு இணைக்கவோ அல்லது மனிதனின் உடலையும் மனதையும் ஒன்றிணைக்கவோ பயன்படுத்தும் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாக யோகா அமைகிறது அதாவது மனிதனுடைய மனதையும் உடலையும் ஒன்றிணைக்க உதவுவது இந்த யோகா அதே போல் இதில் உள்ள தத்துவங்கள் அதாவது நகருதல் அல்லது கணப்பொழுதில் நிலைத்திருத்தல் என்ற தத்துவம் எதை குறிக்கிறது என்றால் மனிதனின் உடலை அசைத்து நல்ல வளைவு தன்மையுடன் வைத்துக் கொள்ள வேண்டும் அதே போல் கணப்பொழுதில் நிலைத்திருத்தல் என்ற தத்துவம் எதை உணர்த்திக்கிறது என்றால் மனிதனின் மனதில் உள்ள பல்லாயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான சிதறும் எண்ணங்களை ஓரிடத்தில் நிலைத்திருக்க செய்தலை குறிக்கிறது யார் ஒருவர் யோகாவை முழுமையாக கற்று தேர்கிறாரோ அவருடைய மனதும் உடலும் சிறந்து சிறப்பாக செயலாற்றும்